இந்தியாவின் வரலாறு என்னென்னா நம் எனக்கு நான் படித்த வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சதுனா இந்தியாவின் வரலாறு அப்படின்னா நான் படித்த வரைக்கும் நம்மளுடைய இந்தியர்கள்லாம் வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து அடிமைப்பட்டு கிடந்தாங்க அடிமைப்பட்டு இருக்கப்போ அந்தமாதிரி ஒரு டைம் எல்லாம் ரொம்பவே நம்மளுடைய எப்படி சொல்கிறதுனா ரொம்பவே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ரொம்பவே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட அடிமைப்பட்டு ரொம்ப வாழ்ந்தாங்க எப்படினா நம்மள்ட்ட இருந்த எல்லா தானியத்தையும் நம்மக்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே அவங்க அபகரிச்சிக்கிட்டு நம்மளையும் வேலை வச்சிக்கிட்டு எப்படினா நம்ம அவங்க சொல்கிற வரியை நம்ம கட்டணும் அவங்க நிகின் அவங்க நிற்க சொன்னால் நம்ம நிற்கணும் சாப்பிட சொன்னால் சாப்பிட்ணும் எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிக்கணும் இந்த எல்லாமே அவங்க நம்மளுக்கு போடுற ஒரு ஒரு ரூல்ஸ் தான் இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லணும் இதுதான் வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட நடந்துப்பாங்க இதுதான் நான் படித்த வரைக்கும் இருந்தது நான் படிச்சிருக்கேன் அப்போ இருக்க ஆங்கிலேயர்லாம் வந்து இவ்வளோ அதிகமாக துன்புறுத்துறப்போ நம்மளோடைய அதாவது இந்த இந்த இந்த ஒரு நிலமைய நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் நிறையா நிறையா சுதந் சுதந்திர போராட்டத்திற்கு நிறையா பேர் வந்து எப்படியாவது நம்ம மாற்றணும் அதில் முக்கியமான ஒரு ஆள் அம்பேத்கர் காந்தி நேரு இவங்க எல்லாருமே எப்படியாவது நம்மளுடைய நம்மளுடைய நாட்டை மீட்டு ஆங்கிலேயர்கிட்டேருந்து நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே போராடி வந்திருக்காங்க இதில் பெருமைக்குரிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோடைய இறக்கும்போதும் கூட நம்ம நம்ம உடம்புல நம்மள அடிச்சு நம்மள கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி அவ்வளோ வலிகளை நம்மளுக்கு தந்திருந்தாலும் அந்த இறக்கப் போகிற அப்போ கூட நம்ம கொடியை நம்மளோடைய கொடியை கீழே விழாமல் பார்த்துக்குடுவாங்க கீழே விழாமல் பார்த்துட்டு அப்படிபட்ட பெருமைக்குரியவர் தான் கொடிக்காத்த குமரன் இவங்கள்லாந்தான் நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ஆங்கிலேயர்கிட்டேர்ந்து அடிபட்டு துன்பப்பட்டு அவங்களுக்கு கீழ்படிந்து வேலை செஞ்சு நம்மளுக்காக இதுக்கப்புறம் வர்ற தலைமுறையாவது நல்லா யாருக்கும் அடிமைப்படாமல் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்பவே ரொம்ப ரொம்ப ரொம்பவே இதெல்லாம் நம்மளுக்கு யோசிக்கிறப்போ ரொம்பவே கஷ்டப்படுறோம் புல்லரிச்சு போய்டும் அந்தளவுக்கா அந்தளவுக்கு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கித் தந்தாங்க அம்பேத்கர்லாம் சொல்ல போனீங்கன்னா அம்பேத்கர் தான் சட்டத்தையே எழுதுனார் அவர் மட்டும் அவர் மட்டும் அன்றைக்கு அதெல்லாம் எழுதாமல் இருந்துருந்தாருனா இந்தமாதிரி யோசிக்காமல் கண்டுக்காமல் இருந்திருன்னார்னா அப்போ அவரு படிச்சப்பவே இவர்லாம் வந்து தனியாக தான் உட்காரணும் அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் ஆங்கிலேயர் வந்து நம்மள ரூல் பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி இன்னைக்கி இந்த நிலமைக்கி நம்ம வந்திருக்கோம்னா காந்திஜி அம்பேத்கர் நேரு கொடிகாத்த குமரன் சுபாஷ் சந்திரபோஸ்லாம் நிறையா பேரை நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு முன்னோ எப்படி ஒரு முன்னோடி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்